எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா முன்னெலாம் எப்போதுமே நாடகம் நடத்துவாங்க வாரக்கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர் முனையில வந்துட்டு நாடகம் நடத்துவாங்க பார்க்க நல்லாயிருக்கும் இந்த புராணக் கதையில் நடந்த நிறையா விஷயங்களை வந்து வேஷம் போட்டுக்கிட்டு கண் முன்னாடி நடித்து காட்டுவாங்க ரொம்ப அழகாயிருக்கும் பார்க்குறத்துக்கு ஆனால் இப்பலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சினிமா பக்கம் போய்ட்டாங்க சினிமா வந்ததுலருந்து எல்லாரும் நடி அத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை தான் இப்போ எல்லாருமே பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆனால் நாடகம் நடிக்கிறவங்களோட வாழ்வாதாரம் வந்து இதனால் ரொம்ப கஷ்டமா போயிட்டிருக்கு எல்லாருமே சினிமா பக்கமே போகிறதுனால யாரும் நாடகத்தை அதிகமாக பார்க்குறது கிடையாது இதை முன்னாடிலருந்து பார்த்து பார்த்து பழகி போயி பிடிச்சிப்போனவங்க தான் இப்பவும் வந்து பார்த்துட்ருக்காங்க அதனாலதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிகிட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவங்களும் பார்க்காம போய்ட்டாங்கன்னா நாடகம் அப்படிங்குறதே எப்படி இருந்துச்சுங்கிறதே யாருக்கும் தெரியாமல் போய்டும் சினிமா வந்துட்டு பார்க்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் ஆனால் அதுக்காக இவங்களோட வாழ்வாதாரம் போகிறளவுக்கு எல்லாரும் சினிமா பக்கமே போய்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் குறச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் இவங்களும் நல்லா வாழ்வாங்க